குழாய் நீர் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே குழாய் நீர்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது எங்கள் ஊர் டெய்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஆகிறது அப்படின்னா குழாய் நீர் கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஏழு எட்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா குழாய் நீரை நம்பி தான் எங்களோடய வீட்டில் தண்ணி வருது அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு இப்போவும் அப்படித்தான் இருக்குது உண்மையாகவே குழாய் நீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியும் நல்லா நல்லா நீராக தான் இருக்குது ஏதுவும் அந்த மாதிரி ஒரு மகுத்தல் அதுவும் இல்லை கெட்ட நீராவும் வரதுல்ல உண்மையாகவே ஒரு நல்ல நீர் தான் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த குழாய் நீர் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு தமிழ்நாட்டு பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக் கொண்டு இருக்காங்க உண்மையாகவே அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நாட்கள் இப்படி ஆயிடுது குழாய் நீர் வரலன்னா எங்களோடய டெய்லி வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுகிறது ஸோ உண்மையாகவே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது எங்களோடய அந்த வாழ்க்கை